நா வந்து களி செய்யலாம்னு சொல்லிட்டு டிரை பண்ணேன் ஆனால் வந்து கூழ் மாதிரி வந்துடுச்சு எனக்கு வந்து அது செய்ய தெரியாது அதனால் எல்லாம் சண்டை போட்டாங்க அது ஏன்னா அதுமாதிரி எனக்கு ரொம்ப நாள் செய்ணும்னு ஒரு ஆசை கற்றுக்கிட்டேன் கற்று பார்க்கலாம் அப்படின்னு கொலஸ்ட்ரால் ஆகிடிச்சி அதனால் அது நான் டிரை பண்ணியிருக்கேன் அது மாதிரி நிறையா ஃபுட் செஞ்சு டிரை பண்ணியிருக்கேன் அது வேஸ்ட்டேஜிலாம் ஆகியிருக்கு செய்யத் தெரியாமல் செஞ்சு வேஸ்ட்டேஜ் ஆகியிருக்கு எனக்கு அது மாதிரி செய்ணும்னும் ஒரு ஆசை ஆனால் செஞ்சுருக்கேன் ஆனால் ரொம்ப கொலஸ்ட்ரால் ஆகிடிச்சி அதனால் நான் டிரை பண்ணி இன்னமும் செய்வேன்